ஹலோ ஹலோ வணக்கம் ஜோஸ் ஜோசியருங்களா ஆ இதில் வந்து இல்லை இப்போ ஜாதகம் ஒன்று ம் வந்து பொண்ணு பார்க்கணும் என் பையனுக்கு

ஜாதகம் ஜாதகம்லாம் இருக்குதுங்க கல்யாணம் அதெல்லாம் வயசும் ஆ முப்பத்தஞ்சு வயசாச்சு ராசிங்களா ஹலோ ராசி நட்சத்திரம் வேணுங்களா

ம் சரிங்க துலாம் துலாம் ராசிங்க துலாம் ராசி ஜெயப்ரகாஷ்ன்னு பேர் ஆமாம் ஆமாங்க வயசு முப்பத்தஞ்சு ஆகுது அது எப்போ ஆவு என்ன ஆகும்னு பார்க்கணும் சரிங்க

சரிங்க சரி நேர்ல வந்தால் எப்போ வரலாங்க

சரிங்க அவரு படிக்கவே இல்லைங்க எட்டாவது தாங்க எட்டாவது தான் ஆ சரிங்க இப்போ நேர்ல வந்து உங்களை பார்க்கணுமே எப்போ வரலாங்க நான்

எப்போ வரலான்னு ஆ எங்கே இருக்கீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கள் நீங்கள் பெரம்பலூர்ல ஆ சரிங்கங்க ஜாதகம் பார்த்துட்டு போகவேண்டியது தான் இந்த ஜாதகம் எவ்வளோ முப்பத்தஞ்சு இப்பவேவும் ம் சரி எவ்வளோ ஃபீஸுங்க இல்லைன்னா பக்கத்து வீட்டில வாங்கிக்கோங்க

ஓகே ஓகேங்க